நட்சத்திரங்கள் வானத்தில் பலவகை நட்சத்திரங்கள் இருக்கிறது வால் நட்சத்திரம் எல்லாம் இந்த வால் நட்சத்திரம் இதெலாம் நட்சத்திரங்களை வைத்துதான் அவங்கவுங்க ஜாதகத்தை கணிக்கிறாங்கள் நட்சத்திரத்தை வச்சு நல்லபடியாக எல்லாம் அந்த நட்சத்திரத்தை வச்சு பார்த்து என்ன ஏதுனு அவங்க வாழ்க்கை முறையே நடக்குது

பல இது உண்டு பல இது வ இது வ நல்லபடியாக நடக்குது நட்சத்திரங்களைக்கொண்டு எவ்வளோ இதெலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த நட்சத்திரங்களை நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம நடைமுறைய நல்லபடியாக நடத்திக்கலாம்